வாங்கம்மா வணக்கம்மா ஆ சரிமா

ஆ ஆமாம்மா ஏன்னால் நாங்கள் அவங்க படிப்பை மட்டும் பார்க்காம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டிஸ் ஸ்போட்ஸ் எல்லாத்லேயுமே நாங்கள் வந்து அவங்கள எதுலேயும் அடக்கி வைக்கணுன் இல்லாமல் லவென்த்துக்குக்கு ஸ்டேட் போர்டு எக்ஸாமாக இருந்தாலுமே நாங்கள் என்ன பண்ணுவோனால் நிறைய பயிற்சி எல்லாமே கொடுப்போம் ஸோ அதனால் எங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப வருஷமா பெஸ்ட்டு ஸ்கூலாக இந்த மயிலாடுதுறையிலே இருக்குது சரி நீங்கள் ஆ சரிமா நீங்கள் சேருங்கள் அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸாகவே இருக்குது ஏ உங்கள் வீட்லிருந்து ஸ்கூலுக்கு நேரடியாக வந்து ஸ்கூல் பஸ் இருக்குது நீங்கள் அதுலேயுமே சேர்த்து விட்லாம் உங்கள் பையன் என்ன மார்க்மா எடுத்திருக்காங்க பத்தாவதில் எந்த ஸ்கூலில் படித்தாங்க ஆ சரிமா எவ்வளோ மார்க் எடுத்தாங்க மார்க்கு டென்த்தில் எவ்வளோ எடுத்தாங்க நானூற்றி ஐம்பதா அந்த மார்க்குக்கு ஃபஸ்ட்டு க்ரூப் கண்டிப்பாக கிடைக்கும்மா ஸோ அவர்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரூப் தான் வேணுமா வேறு எந்த அதர் சாய்ஸெலாம் இல்லையாமா ஆ நிறைய க்ரூப் இருக்குமா ஏன்னால் அவங்க டென்த்து தான் முடிச்சுருக்காங்க ஸோ அக்கெளன்ஸ் இருக்குது சு கம்ப்யூட்டர் சைன்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது நிறைய இருக்குது மாக்ஸ் பயாலஜியெலாம் இருக்குது ஓகேம்மா அப்போ ஃபஸ்ட்டு க்ரூப் இல்லைனா உங்களுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே இருக்கும்மா ஆ பஸ் வந்து கரெக்ட்டான டயத்துக்கு உங்கள் வீட்லருந்து அழைச்சிட்டு வந்து ஸ்கூலில் கரெக்ட்டாக விடுற அளவுக்கு டைமில் இருக்கும்மா பஸ்ஸூக்கு வந்து உங்கள் வீடு எங்கே இருக்குது காலேஜிலருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதை பொறுத்து ஆறு மாதத்துக்கு சேர்த்து ஒரு ஐயாயிரம் ருபாய் அது மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டில்தாம்மா வரும் அது எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ராவாக கோச்சிங் க்ளாஸ் எல்லாமே நம்ம காலேஜிக்குள்ளேருந்து ஸ்கூல் காம்பஸ்குள்ளேயே இருக்குது இங்கே எல்லாத்துக்குமே ஜாய்ன் பண்ணி விடுங்க ஓகேமா அதே மாதிரி அவங்க லீவ் போட்டாலும் எந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே கால் பண்ணி நாங்கள் பேசிவிடுவோம்மா ஆ நாளைக்கு நீங்கள் நேரில் ஸ்டூடெண்டை அழைச்சிட்டே வாங்க